இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்தை பார்த்த வரைக்கும் இப்போ தான் இந்த நேரம்னா இந்த நேரம்தான் வண்டி வர இடத்துலல அந்த ட்ரெயின் அதெல்லாம் வர வழியில் எதாவது வந்து இதாயிடுச்சு நின்றுடுச்சி அப்படின்னா கூட நம்மளுக்கு எதுவும் தெரியாது இப்போல்லாம் அப்படி இல்லை இந்த ஃபோனு ஒன்று தான் அந்த ஃபோனில் தான் உலகம் அடங்கிருக்கு அது எங்கே இருக்குது எப்போ எங்கே கிளம்புணுச்சி எப்போ எங்கே போயிருக்கு இப்போ நான்லாம் எங்கள் வீட்டில் இருந்து பேரன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் நம்ம ஊருக்கு வரப்போ தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா பேரன் புள்ளைங்லாம் என்ன பண்ணுங்கன்னா எத்தனை மணிக்கு வண்டி எத்தனை ம எந்த சீட்டு வேணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு அதுவா எல்லாம் எது வேணும் சொல்லு பாட்டி இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்குங்க இது வேணும்னா எந்த சீட்டு வேணும் ஜன்னல் ஓரம் வேணுமா எங்கே வேணும் பின்னாடி வேணுமா முன்னாடி வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல அது எங்கெங்க இருக்குது எத்தனை மணிக்கு எங்கே வந்துருக்குது எப்போ இங்கே வரும் நம்ம ஊருக்கு எப்போ வரும் லேட்டாக ஆயிச்சுன்னா கொஞ்சம் தாமதமாக ஆகுதுன்னா எப்போ தாமதமாக வரும் எப்போ போய் சேரும் அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாம் இந்த ஃபோனில் வச்சிருக்குவோ ரயில்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இத்தனை மணிக்கு இங்கே வருது இங்கே இன்றைக்கி வேலை நடக்குது இப்போது மழை நேரம் வெயில் நேரம் அங்கே எதாவது எதோ ஒன்று எதோ ஒன்று ஆகுது வண்டி இது பாலம் வந்து வேலை நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் அந்த போனில் வந்துருது இன்றதை பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே போகவேணா அங்கே போகவேணானு அதுவோலே முடிவு பண்ணிடுது முன்னாடிலாம் நம்ம என் காலத்துலலாம் டிக்கெட்டு ரெண்டு ருபா ஒருபா இருந்ச்சி கையில் கிழித்து கொடுப்பாங்க இப்போ மிஷின் சொய்யின்னு வருது அதை கொடுக்குதுவோ அந்தளவுக்கு மு விஞ்ஞானம் வந்து முன்னேறிடுச்சு எங்கே பார்த்தாலும் எல்லாத்திலேயும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ டிக்கெட்டுக்கு கூட அந்த ஃபோனுலேருந்து கூட காசு அனுப்புதுவோ அந்தளவுக்கு இது பண்ணிடுச்சிவோ முன்னெல்லாம் வந்து பணக்காரங்கள் தான் வந்து இந்த பிளைட்டில்லாம் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லையாம்ல யார் வேணாலும் போகலாம்முல்ல அந்த ஆதார் கார்டும் அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்டிக்குவோ பேரப்புள்ளை அடுத்தபடியாக வந்து அதில் தான் போயிட்டு வரணும் ஒரு ஆசை தம்பி அடுத்த புள்ளையாக ஏறி இறக்கிறேன் ஆத்தா அப்படினுன்ருக்கானுவோ புள்ளைவோ எதோ நல்லபடியாக ஏற்றி இறக்கினா போதும் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது எது எங்கே இருக்குது நம்ம எதுவும் வேணாம் நம்மளுக்கு எதாவது ஒன்றுனா கூட நம்ம இது வண்டி எங்கே போயிட்டுருக்கு ஒரு சமயத்தில் போன் கீனு எடுக்கலைனா கூட நம்ம ஃபோன் எதோ ஆயிடுச்சினாலும் நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது கூட உட்காந்த இடத்துலந்தே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு ம்